சார் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் என்னுடைய பிறந்த நாளுக்கு கிஃப்ட்டு கேட்டு அதை இன்னும் நீங்கள் டெலிவரி பண்ணாமல் அப்படியே வெச்சுருக்கீங்க நான் பர்த் டே கொண்டாடறத்துக்கு அது வந்தால் தான் கொண்டாட முடியும் இன்னமும் நீங்கள் லேட் பண்ணுறீங்க அது சீக்கிரமாக டெலிவரி பண்ணால் தான் நான் பர்த் டே கொண்டாடலாம்